அதை வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படினா வந்து செய்யறப்ப வந்து என்ன நுணுக்கங்கள் அதாவது வந்து எல்லாருமே வந்து நம்ம சமைக்கிற மாதிரி தான் சமைப்பாங்க என்ன நுணுக்கங்கள் தேவையோ அதை அதை மட்டும் தான் சொல்வேன் இல்லை ஸ்பெ அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக என்ன ஆட் பண்ணணுமோ இல்லை வந்து அங்கனக்குள்ள ஒரு அஞ்சிமிஷோம் வந்து இது புளி கொழம்பு அப்படினா வந்து அதை செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போடணும் அதுக்கப்பறம் வந்து அது சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து சிம்மில் கொஞ்சம் நேரோம் வெச்சோம் மிதமான சூட்டில் வெச்சோம் அப்படினா இந்த எண்ணெய்கள் வந்து தனியாக பிரிஞ்சிடும் அந்த மாதிரி வந்து ரொம்ப தேவையான குறிப்பு மட்டும் சொல்லுவேன்